நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமாக கொண்டாடப்படுகிற பண்டிகை தமிழர்களால் கொண்டாடப்படுதுன்னு எடுத்துகிட்டோம்னால் பொங்கல் பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகைக்கெனே சிறப்பான ஒரு பொங்கல் செய்யும் முறை இருக்கிறது அதாவது அந்த வருஷத்தில் விளைஞ்ச புது அரிசியை எடுத்து புது பானை ஒன்று வாங்கி புது அடுப்பு வச்சு நம்ம அந்த பொங்கலை வந்து செய்வோம் இந்த பொங்கல் வந்து சர்க்கரை பொங்கல் மற்றும் வெண்பொங்கல் செய்யப்படும் அது சூரியனுக்கு மற்றும் கால்நடைகளுக்கு வந்து இதை படைச்சு நம்ம அதை வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம் இது வந்து ஒரு விழா சார்ந்த உணவாக கருதப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் அந்தந்த பண்டிகைகளுக்கு தகுந்தவாறு இப்போ தீபாவளி சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இனிப்பு வகைகள் தயாரிக்க தயாரிக்கப்படும் முறுக்கு அதிரசம் பருப்பு உருண்டைகள் போன்ற உணவு வகைகளும் நம்ம அதிகமாக தயாரிச்சு மற்ற மதத்தவர்களுக்கும் நம்ம அதை கொடுத்து மகிழ்வாங்க அதே மாதிரி ம முஸ்லீம்ஸ் எடுத்துகிட்டோம் அப்படினு பார்த்தீங்கனா தீப அவர்களோட ரம்ஜான் பக்ரீத் போன்ற பண்டிகைகளுக்கு வந்து அவங்க வீட்டில் பிரியாணி செய்வது வந்து ஒரு வழக்கமான ஒரு உணவு முறையாக இருக்கும் அதற்கான ஒரு சிறப்பு கூட்டமே இருக்குது அந்த பிரியாணிக்காக அனைத்து பிற மதத்தினர் அதை வந்து விரும்பி சாப்பிடுற ஒரு பழக்கம் வந்து நம்ம இது உருவாக்கி இருக்கோம் இந்த மாதிரி பண்டிகை சமயங்களில் வந்து இந்த சிறப்பு உணவுகளை தயாரிச்சு மற்றவங்களோட பகிர்ந்துண்ணும் போது நமக்கிடையே ஒரு ஒற்றுமை ஒன்று நிலவுது இந்த ஒற்றுமைதான் நம்மளோட வாழ்வுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றத்துக்கும் இது ஒரு பலன் உள்ளதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த மாரியம்மா பண்டிகை இந்த மாதிரி டைம்ல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உணவுகள் அங்கே வந்து ஒரு கறிவிருந்தாக இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணும்போது மற்ற மதத்தினரையும் அழைச்சு அவர்களுக்கு விருந்து கொடுப்பாங்க அதனால் அந்த சகோதரத்துவம் வந்து எப்பவுமே நம்ம மக்களிடையே இருந்துகிட்டே இருக்குது இந்த அந்த காலத்தில் நம்ம பண்டிகைகளெலாம் உருவாக்கினத்துக்கான காரணம் என்னெனா அனைத்து மக்களும் ஒரு இடத்துல கூடி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணமாகதான் இந்த மாதிரி அமைப்புகளை வந்து கொண்டு வந்தாங்க இதை நாமளும் பயன்படுத்துகிறோம் நம்ம வரப்போகிற சந்ததியனருக்கும் இதனுடைய அருமைகளை சொல்லி கொடுத்து அவர்களையும் பின்பற்ற வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாகும்